ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக ஒரு தோட்டம் இருக்கணும் ஒரு தோட்டம் இருந்ததுனா நமக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும் தெரியுங்களா நம்ம சாய்ங்கால நேரத்தில் நம்ம ஓய்வு நேரத்தில் ஒரு செடி வைக்கிறது கத்தரிச் செடி வெண்டை செடி அந்த மாதிரி காய்கறி செடிகள் கீரை வகைகள் இதெல்லாம் பயன்படுத்தணுன்னா அது ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்தில் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அதனால் நமக்கு செலவு மிச்சம் ஆகும் இங்கிருந்து கடை வீதிக்கு போயிட்டு மெனக்கிட்டு ஒரு கொத்தமல்லி தழையை வாங்கிட்டு வர்கிறதுக்கு நம்ம தோட்டத்துலேயே பறிச்சுக்கலாம் இதுக்குன்னு தண்ணி வந்து நம்ம குளிக்கிற தண்ணியே அதுக்கு பாயும் பாய்ச்சுருச்சினா அது நமக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் அதனால் ஒவ்வொரு வீட்டுலேயும் கண்டிப்பாக ஒரு தோட்டம் வளத்தீங்கனா நம்ம நேரமும் பயனுள்ளதாகும் நமக்கு கை செலவும் மிச்சமாகும் எல்லாரும் தோட்டம் வளர்க்கணும்